எங்கே பயணம் போகணுன் பார்த்தீங்கன்னா வந்து மலைகளில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் வந்து எல் அடிப்படை வசதிகள் பழங்குடியினர் மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்கன்ற வந்து விஷயத்த வந்து அங்கே நிறைய கற்றுக்கலாம் நாம்ப வில்லேஜில் இருக்கறோம் ஓரளவுக்கு நமக்கு புரியும் ஆனால் நகர நகருப்புறத்துல இருக்கிறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிறவங்க வந்து வித்யாசமாக பார்ப்பாங்க என்னடா இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு அதனால் வந்து மலைகளில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சிற்பங்கள் கோபுரங்கள் கோவில்கள் அதை பற்றி நிறைய விஷயம் அங்கே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து கோயில்கள் பழையங் காலத்து கோயில்கள் வந்து நிறைய அங்கே பார்க்கலாம் மலைகளில் வரலாற்று சிறப்புமிக்க இடம் வந்து மலைகள் கடல்கள் போன்ற இடத்துல வந்து நிறைய வந்து அது இருக்கும் அதனால் வந்து மலைகளில் போகிறதுக்கு வந்து எல்லாருமே அதிகமாக விரும்புகிற இடம் மலைகள்